இங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் தோட்டம் இருந்தபொழுது இப்போவும் இருக்கு பட் இப்போ வந்து நாங்கள் அந்த உழவோட்றது அப்படிங்கறது பண்ணாமல் வேறு ஒருத்தவங்களுக்காக கொடுத்துருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் நடும்பொழுது என்ன பண்ணாங்க அப்படின்னா இ குப்பைகள் எல்லாத்தையுமே அதை இந்த இய இயற்கை குப்பைகளாக இருக்குல்லைங்களா மரத்தோட சருவு அதை எல்லாத்தையுமே வந்து கூட்டி கொண்டு போய் அதை அந்த ஒரு பர்டிகுலர் ப்லேஸில் போட்டுவிட்டு அது மட்டும் இல்லாமல் ஆடுகள் எல்லாமே வளர்த்தோம் ஸோ ஆடுகளாம் வளர்க்கும்பொழுது அந்த ஆட்டுகளோட கழிவுகள் இது எல்லாமே சேர்த்து ரொம்ப சேர்த்து சேர்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கப்புறோம் அது மக்கி அது ஒரு உரம் மாதிரி ஒரு கண்டிஷனில் வரும் ஸோ அதை வந்து நாங்கள் வந்து வயலுக்கு பயன்படுத்துனோம் ஸோ விளைச்சல் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக அந்த இடத்துல வந்து அவ்வளக்கா தண்ணி கிடையாது மழை பெய்வது எவ்வளவோ அதை பொறுத்து தான் அந்த இடத்துல விளையும் ஆனால் இந்த தரவ என்னாச்சு அப்படின்னா அந்த மாதிரி நாங்கள் பண்ணும்பொழுது அந்த விளைச்சலும் சரி அந்த பழத்துடை சுவை அப்படிங்கிறதும் சரி ரொம்பவே அதிகமாக இருந்தது அந்த காயித்தை காய்கறிகளோட சுவை அப்படிங்கறது அது வந்து ஒரு நாங்கள் வந்து தலைக்குலத்தை உரமாக தான் பயன்படுத்துவோம்